ஹலோ வெற்றி கேப் சர்வீஸுங்களா சார் நாங்கள் இது என் பேர் மணிகண்டன் பேசுகிறேன் சார் கள்ளக்குறிச்சி சின்ன சேலத்துலேருந்து இதை மாதிரி எங்கள் மாமா ஒருத்தரு சென்னைலேருந்து வந்து வந்துட்டிருக்காரு அவரை வந்து இங்கே சின்ன சேலத்தில் கொண்டுபோய் விடணும் இங்கே ஒரு மணி ஒரு ஏழு மணிக்கு போய் ஒரு ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணி கூட்டி வர முடியுங்களா அது எப்படி சார் பாதுகாப்பாக கொண்டு வந்து அவங்கள அவரை கொண்டு போய் பாதுகாப்பாக கொண்டுபோய் விட முடியுமா இல்லை உங்கள் ஃபோன் நம்பரை அவர்கிட்ட கொடுத்தட்றேன் அவரு ஃபோன் நம்பரை உங்கள்கிட்ட கொடுத்தட்றோம் திருப்பி அவரை கொண்டு பாதுகாப்பாக விட முடியுங்களா இல்லை நாங்கள் வரணுமா நாங்கள் வரத் டி சார்